ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இண்டிபெண்டென்ஸ் டே ஒவ்வொரு வருஷமும் இண்டிபெண்டென்ஸ் டே வந்து சிறப்பாக கொண்டாடிட்டுருப்பாங்க எங்கள் ஸ்கூல்லேயும் இண்டிபெண்டென்ஸ் டேக்கு கூப்பிட்டு ஃபிளாகுக்குலாம் மரியாதை செலுத்துவத பார்த்துட்டு நாங்கள் ஃபிளாகுக்குலாம் மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறமேட்டா வீட்டுக்கு வருவோம் காந்தி ஜெயந்தி அக்டோபர் இருவத்தி ஒன்று காந்தி பிறந்த நாள் அன்னிக்கி காந்தி ஜெயந்தி வந்து கொண்டாடுறாங்க ஜான்வரி லவெல் உலக சிரிப்பு நாள் டிசம்பர் ஃபைவ் உலக மண் நாள் நவம்பர் ஃபோர்ட்டீன் குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினம் வந்து ஜவஹர்லால் நேரு பர்த்டே அன்னைக்கி குழந்தைகள் தினத்தை வந்து கொண்டாடிட்டுருப்பாங்க நவம்பர் லவெல் இந்தியா தேசிய கல்வி தினம் ஆயுத பூஜை ந ஃபோர்ட்டீன் அக்டோபர் விஜயதசமி ஃபிஃப்டீன் அக்டோபர் ஜான்வரி டுவென்ட்டி சிக்ஸ் ரிபப்ளிக் டே இந்தமாதிரி தமிழ் நாட்டில் நிறையா ஒரு ஒரு நாளுக்கும் நிறையா சிறப்பு விழாலாம் வந்துட்டிருக்கும்